பொதுவாக சமைக்கும்போது வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் குக்கர் குக்கர் கடாய் அப்புறம் கரண்டி ஸ்பூன் அந்தமாதிரில்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன் ஒன்று ஒன்று சமைக்கும்போதும் ஒரு ஒருமாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்புறம் மசாலா உப்பு அதுக்கு அரிசி தண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்புறம் ஒரு ஒரு ஒரு ஒரு உணவை சமைக்கும்போதும் அதுக்கேற்ற மாதிரியான பொருள் வந்து யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன்